இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் பற்றி சொல்லணும்னா எல்லாமே இப்போ கொஞ்சம் நல்லாவே நடக்குது எங்கே நாட்டில் எங்கே எந்த டேரக்ஷனில் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் எந்த ஸ்டேட்டில் என்ன நடந்தாலும் அது வந்து அப்டூடேட்டட் அப் அப்டேட்டடா டெய்லியும் நியூஸில் போட்டுகிட்டு தான் இருக்காங்க இப்போதெலாம் முன்னமாதிரி இல்லை இப்போது வந்து நிறையவே மாறிடுச்சு முன்னெலாம் ஒரு லெட்டர் போட் போட்டாலே அது போய் சேர்றத்துக்கு ஒன் வீக் ஃபிஃப்ட்டின் டேஸ் அந்த மாதிரி ஆகும் ஆனால் இப்போதெலாம் ஒரு இது இப்போது நான் த இந்தியாவில்னு இல்லை மற்ற உலகத்துலையுமே எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்குதுனாலும் அது வந்து கொஞ்சம் நேரத்தில் உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வருது அந்த அளவுக்கு இப்போது தொழில்நுட்பங்களெலாம் வளர்ந்து வந்துட்ருக்குது அந்த மாதிரி இந்தியாவில் நடக்கிறதுலாம் உண்மையாக இருக்கான்னால் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னால் இப்போது வந்து நியூஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் சேனல்ஸ் யூடியூப் கூகுள் இந்த மாதிரி நிறைய செயலிகளெலாம் வந்துருக்குது அதுலெலாம் நம்ம வந்து என்னென்ன வேணுமோ நமக்கு தேவையான செய்தியும் வரும் தேவையில்லாத செய்தியும் வரும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்மக்கிட்டயே இருக்கும் அதனாலே நம்ம வந்து எந்த விஷயமும் தெரிஞ்சுக்காம இருக்க இருக்க முடியாது நம்ம கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சுருக்கும் என்னதான் நம்ம வந்து எல்லாம் வச்சுருந்தாலும் நியூஸ் பேப்பரெலாம் யூடியூப் இந்த மாதிரி இருந்தாலும் இன்னுமும் கூட நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறவங்களும் இருக்காங்க இப்போது நியூஸ் பேப்பர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால் டெய்லியும் காலைல நியூஸ் பேப்பர் வரும் நம்ம என்ன தான் யூடியூப் வச்சுருக்கோம் இன்ஷாட் வச்சுருக்கோம் நிறைய ஆப் வச்சுருக்கோம் யூடியூப் வச்சுருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோம் இருந்தாலும் கூட இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து இன்னுமும் நல்லா எல்லோரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இந்த மாதிரி இருக்கறவங்களாம் அவங்கள்கிட்டேனு தனியாக ஃபோன் இருக்காது அவங்க டிவி தான் பார்ப்பாங்க இன்னும் சில பேர் நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கிறது அவங்களுக்கு நிறைய பிடிக்கும் ஸோ அவங்க வந்து இன்னுமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபேமஸான நியூஸ் பேப்பரு சொல்லணும்னா தினத்தந்தி தினமலர் இந்த மாதிரிலாம் நிறைய படிப்பாங்க அந்த மாதிரி யூடியூப்பிலுமே வந்து இப்போது கூகுள் யூடியூபு இன்ஸ்டாக்ராம் இந்த மாதிரி நிறைய செயலியெலாம் வந்திருக்கு அதிலையுமே நமக்கு தேவையானதும் வரும் தேவையில்லாததும் வரும் நம்ம இப்போ நம்ம கேட்குறதும் வரும் நம்ம கேட்காததும் வரும் நம்ம இப்போ ஒரு தடவை ஒரு பொருளோ ஒரு பொருளை பற்றியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை பற்றியோ அந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா கண்டினியூயஸாக அது வந்துக்கிட்டே இருக்கும் நம்ப வந்து நம்ம எதுலெலாம் இண்ட்ரெஸ்ட் கேட்குறமோ அதெலாம் வரும் இப்போது யூடியூப்பில் பார்த்தோன்னா நம்ம வந்து சமைக்கிற வீடியோ பார்த்தோன்னா அடுத்த அடுத்த சமைக்கிற வீடியோவாக அது நமக்கு கொடுத்துட்ருக்கும் அந்த மாதிரி இன்ஸ்டாக்ராமு இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போது வந்து நியூஸ் மட்டும்னு சொல்ல முடியாது எல்லோருமே நிறைய கற்றுக்கிட்டும் இருக்காங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டும் இருக்காங்க இப்போ வர டெக்னாலஜீஸ்லாம் உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிறத எங்கேயோ நடக்கிறத நம்ம நம்ம வீட்லேருந்து நம்ம இடத்துலேந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி மொபைல் ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ருக்கோம் அந்த மாதிரி யூடியூப் மட்டும்னு சொல்ல முடியாது நீ இப்போ வந்து ஒரு சின்ன ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தால் போதும் உலகமே நம்ம கையில் இருக்குது அதில் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பார்த்துக்கலாம் இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லது கெட்டதுன்னு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இண்டர்நெட்டு இந்த மாதிரி இதெலாம் தேவையில்லாமல் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம் நிறையா கற்றுக்கலாம் முன்பலாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போய் லைப்ரரி காலேஜு அந்த மாதிரி போய் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் கற்றுக்க முடியும் இப்போதெலாம் ஸ்கூல் ஸ்கூல் போ ஸ்கூல் போகிறவங்களும் ஸ்கூல் போகிறாங்க அதை விட வந்து அவங்க ஸ்கூலில் கற்றுக்கிறத விட நிறைய ஃபோனில் நிறையவே நல்ல விஷயம் இருக்குது நிறையா கற்றுக்க முடியும் காலேஜஸும் காலேஜில் வந்து அவங்க வெறும் லெஸனை மட்டும் நடத்திகிட்டு மார்க் வாங்குறதில் எந்த ப்ரோயோஜனமும் இல்லை அவங்க வந்து இப்போது இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி இருக்கிறதால அவங்க வந்து அவங்களால நிறைய தெரிஞ்சுக்க முடியிது ஸ்கூலில் வந்து அவங்க ஏதோ சும்மா ஏதோ பாடம் நடத்துகிறாங்க எக்ஸாம் எழுதுகிறோம் மார்க் வாங்குகிறோம் அவ்வளோ தான் அதை வச்சு நமக்கு எந்த யூஸ்ஸுமே கிடையாது இந்த மாதிரி நம்ம வந்து நம்மள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதால நம்ம வந்து நிறையா கற்றுக்கமுடியுது நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துலேந்தே கற்றுக்குறோம் இதுவே ஃபாரின்லெலாம் பார்த்தோன்னா அங்கே வந்து இந்த மாதிரி உட்கார வச்சு படி எழுது அட்டனன்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ் அவங்க விஷ் தான் அவங்க இஷ்டம்னா க்ளாஸ் வரலாம் வேண்டாம்னா அவங்க விருப்பம் இல்லைன்னா அவங்க வரவேணாம் அந்த மாதிரி இருக்கும் போதே அவங்க வந்து எஜுகேஷன் சிஸ் எஜுகேஷனில் பார்த்தா ஹை லெவலில் தான் இருக்காங்க ஆனாலும் இந்த நம்ம சைட் பாத்தோன்னா இந்தியாவில் இந்தியாவிலன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ரெகுலராக வரணும் காலேஜு ரெகுலராக வரணும் இவ்வளோ பர்சண்டேஜ் அட்டனன்ஸ் வச்சுருக்கணும் இவ்வளோ க்ரேட் வச்சுருக்கணும் இவ்வளோ மார்க் வச்சுருக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க இருந்தாலும் நிறைய மார்க் வச்சுருக்காங்க க்ரேட் வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கான்னு பார்த்தோன்னா ஃபாரின் பீப்புள்ஸோட கம்பேர் பண்ணும் போது இந்தியாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னால் அவர்களாம் வந்து ஐ மீன் ஃபாரினர்ஸெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தியரிக்கி அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா டெக்னிக்கலாக என்ன அவர்களுக்கு தெரியும் ஸ்கில்ஸில் தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுவே இந்தியாவில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி எல்லோரும் புக்கை தான் படிக்க சொல்றாங்க ஸோ புக்கை படிக்கிறதால நமக்கு அவ்வளோக்கு எதுவும் நடக்க நல்ல விஷயம் கிடைக்க போவது இல்லை நம்ம அவ்வளோக்கு எதையும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அதுக்காக புக்கை படிக்கிறது தப்பு தேவை இல்லைன்னு நான் சொல்லலை புக்கையும் படிக்கணும் அதே சமயம் நமக்கு தேவையான திறமை அ கூடுதலான திறமையை நம்மதான் வளர்த்துக்கணும் எப்படின்னா இப்போது ஆன்லைன் க்ளாஸ் பார்க்குறது யூடியூப் வீடியோ பார்க்கறது இல்லை ஆன்லைனில் கோச்சிங் ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம் முன்னே வந்து இப்போ வந்து காலேஜு போய்ட்டிருக்கோன்னா காலேஜுக்கு மட்டும் தான் போய்ட்டிருக்கேன் என்னாலே அதனாலே வேறு எங்கேயும் கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாது இல்லை வேறு ஏதும் என்னால் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண் க படிக்க முடியாது அப்படின்னா இப்போ நம்ம வீட்டிலிருந்தே கூட நமக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன படிக்கணுமோ எல்லாமே நம்ம கையில் இருக்குது ஸோ இது வந்து நல்லது இந்த மாதிரி பண்ணிணா அதாவது இந்த மாதிரி தியரிக்கி அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இந்தியாவை இந்தியாவில் இருக்கிறவங்களாலையும் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள்ஸோடு நாலேஜ் அளவுக்கு நம்பளாலையும் வளர முடியும்